நான் கடைசியாக படிச்ச புக்குனா அது வந்து கண்ணதாசன்னோட கவிதைகள் அந்த புக் தான் படிச்தேன் அதில் நிறைய நிறைய கருத்துக்கள் இருந்ச்சி அவர் நிறையா சொல்லி இருந்தாரு அதுல இருந்து நம்ம நிறையா கற்றுக்க முடுஞ்ச்சி நிறையா புது புது வார்த்தைகள் எப்படி கவிதை உருவாக்கணும் இது எல்லாமே கற்றுக்க முடிஞ்ச்சி என்ன என்ன பாதிச்சிச்சு அப்படின்னா இந்த சமூகத்தில் நடக்கிற விஷ்யம் நம்மளை சுற்றி நடந்தது இதுலாம் நடக்கும் இப்போல்லாம் மனுஷங்க இருப்பாங்க எல்லாமே அவரோட கவிதைகளில் அவர் சொல்லிருந்தார் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சி படிக்கிறதுக்கும் அண்டு நிறையா அந்த நாலேஜ் நம்மளுக்கு வந் எனக்கு வந்து கொடுத்துச்சி அதில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் நிறையா வேர்ட்ஸ் தெரிஞ்சிகிட்டேன் எப்படி யூஸ் பண்ணனும் என்ன ஏது எல்லாமே என்னால் வந்து கற்றுக்க முடிஞ்ச்சி அந்த கண்ணதாசன் கவிதைகள் புக்குல இருந்து